எங்கள் வீட்டு பின்னாடி கொய்யா தென்னம் தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை அரை நெல்லிக்காய் அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் மாதுளை இந்த முருங்கை இந்தமாதிரி கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன் ஆனால் வந்து அந்த அதில் உள்ள இலையெல்லாம் எடுத்து நான் வந்து ஒரு குழி குழிய தோண்டி மண்வெட்டி வச்சு தோண்டி அதில் போட்டு வச்சுருக்கேன் அந்த எலை குப்பையெல்லாம் போட்டு வச்சால் அது வந்து அது மழை நேரம் வந்து சீக்கிரம் இந்த தண்ணியெலாம் பட்டு அது கொஞ்சம் சீக்கிரம் மக்கும் இப்போது வெயில் நேரமாக இருந்தால் அந்தளவுக்கு அது வந்து வராது அப்போ அந்த மொதலில் வந்து அந்த இதெலாம் போட்டுவிட்டு கொஞ்சம் மண் போடுவேன் மண் போட்டுவிட்டு அந்த மண்ணுக்கு மேலே மறுபடி அடுத்தநாள் வரக்கூடிய பெருக்கின குப்பையை போடுவேன் அந்த இலையெல்லாம் அது திரும்ப மறுநாள் இன்னும் கொஞ்ச நாள் பக்கத்தில் ஆடெல்லாம் இருக்குது அந்த இது வந்து ஏதாது கிடச்சிச்சுன்னா அந்த ஆட்டாம்புழுக்கைன்னு சொல் ஆட்டோடய எரு அதை வந்து அதில் போடுவேன் அதில் போட்டு அதில் போடுவேன் அந்த மாட்டு எருகும் எரு இருக்குல்லை காய வச்சு அது வீட்டு முன்னாடி ரோடு போட்டிருக்காங்க அதனால அந்த மாடெல்லாம் அப்டேயே உலா வந்த நேரம் வந்து அதில் இது இருக்கும் அந்த சாணம் கிடக்கும் அது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சா வெயில் நேரமாக இருக்கிறதுனால காஞ்சுரும் அதை எடுத்து அதில் மேலே போட்டு மண் இப்படி அதை போடுறது அடுத்தது வந்து நம்ம வெங்காயத்தோல் அது அந்தமாதிரி உள்ளதெல்லாம் இதில் கூட சேர்த்துருவேன் சேர்த்து வந்து அந்த இந்த குழி ஃபுல்லாயிடுச்சுன்னு சொன்னால் அதை மண்ணை போட்டு மூடிடறது கோழி வந்து இடையில கோழியெல்லாம் வரும் கோழி வந்து வேறு நல்ல அதை சீச்சு விட்டுட்டு போகும் நம்ம அதை விரட்டி விட்டு இது பண்ணிணாலும் சில நேரம் பெருச்சாளி எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டிரும் அதை மறுபடியும் எடுத்து மூடி வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணுறது மறுபடியும் மூடி போடுறது மூடி போட்டு அது வந்து அது நல்ல மக்குனதுக்கப்பறம் அது மக்க கொஞ்சநாள் ஆயிடும் இன்னொரு குழிய நோண்டுறது நோண்டி நான் என்ன அதுக்கப்புறம் வந்து வரக்கூடியதை இதில் போட்டு அது இதில் போட்டு ஃபுல்லாவுது நேரம் இது வந்து மக்கிரும் மக்கி நல்லா கம்ப்ளீட் ஆகும் அப்புறம் மற்ற செடியெல்லாம் இருக்குதுல்லை மற்ற மரங்கள் மல்லிச்செடி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் மல்லிச்செடி வச்சுருக்கேன் குண்டு மல்லிச்செடி இந்த செம்பருத்தி அப்புறம் இன்னொரு அல்லிச்செடி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் அதில் இந்த இந்த மக்குன உரத்த நல்ல உரம் மக்கி போயிருக்குல்லை அப்போ அதை நல்ல இது பண்ணி கொஞ்சம் சாம்பலும் கூட கலப்பேன் அது எதுக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆனாலும் நல்ல சாம்பலையெல்லாம் கலந்து அதில் வந்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் கருப்பாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுமில்ல அந்த நேரம் அதை எடுத்து எல்லா இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் போட்டு ஒரு ரெண்டு வாரம் நம்ம தண்ணி தொடர்ச்சியாக ஊற்றினா அதில் வந்து இந்த நல்ல புது தளிர் நிறைய வரும் அதுமாதிரி மல்லிச்செடி பூக்காமல் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல அப்போ அந்த நேரத்திலயெல்லாம் இந்த உரத்த நான் போட்டு அது தண்ணி ஊற்றி விட்டேன்னு வையுங்களேன் அதில் வந்து நல்ல பூ பூக்கும் மல்லிச் செடியெல்லாம் சின்ன செடிதான் ஒன்றர முழம் ரெண்டு முழம் பூவெல்லாம் அந்த ஒரு செடியிலையே சின்ன செடியிலேயே நான் பறிச்சுருக்கேன் அந்தமாதிரி இருக்கும் அந்த மாவு பூச்சியெலாம் இந்த கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் வந்து இந்த மாவு பூச்சி மாதிரி இருக்கும்லை அதில் கொஞ்சம் அதை நல்ல கலந்து விட்டுட்டு அதில் வந்து தண்ணியை மட்டும் தெளிச்சு அந்த இதில் தெளிச்சோன்னு வையுங்களேன் கொஞ்சம் வேப்ப இலையும் அதில் இருக்கிறதுனால வேப்ப இலையும் வேப்ப மரமும் பின்னாடி இருக்குது அந்த வேப்பலையும் இருக்கிறதுனால அதில் போட்டோன்னு வையுங்க போட்டால் நம்ம இந்த செடி வந்து நல்லா வளந்துருச்சு நல்லா வளந்து எல்லாமே என்ன தளர்ந்துருக்கு நல்லா தள நல்ல தளஞ்சு நல்லா நல்ல செமையாக இருக்குது செடியெல்லாம் ஆரஞ்சு காய்ச்சிருக்கு கொய்யா இப்போதான் வருது இது முருங்கைக்காயெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க வரவங்க போகிறவங்க எல்லாம் பறிப்பாங்க ஏன்னால் நம்ம வீட்டுக்கு ஒன்று ரெண்டு தான் எடுப்பேன் அதனால அவங்க எல்லாரும் பறிச்சுட்டு போவாங்க அதெலாம் ஒன்றும் சொல்லமாட்டேன் பறிச்சிட்டு போட்டும் மக்கள் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுமாதிரி ஆரஞ்சு வந்து ஆரஞ்சுனே தெரியாமல் நார்த்தங்காய்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்டு பறிச்சிட்டு போவாங்க அதை இப்போதான் ஒரு ஒன்று ரெண்டு கா காய் வந்து பழுக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் ஆரஞ்சுனே எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் நெஜமாக இந்த இந்த உரம் வந்து நல்ல வளருது செடியெல்லாம்